நான் கல்விக் கடனை பொதுவாக வாங்கினதில்ல ஆனால் எனக்கு தெரிந்த நண்பர்கள் வந்துட்டு கல்வி கடன் மூலயமாக பயன்பெற்றிருக்குறாங்க ஸோ அவங்க கூறிய விஷயங்கள்படி பார்க்கம்போது கல்விக் கடன் என்பது படிக்கக்கூடிய க பள்ளி மாணவர்களாயிருக்கட்டும் இல்லைன்னா கல்லூரி மாணவர்களாயிருக்கட்டும் ரொம்பவே பெரிய உதவியாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பள்ளி படிப்பு என்பது ஒரு சிறிதளவிலயே செலவுகளோட முடிந்துவிடும் ஆனால் அந்த கல்லூரி க படிப்புகளுக்காக நம்ம லட்சக்கணக்கில் பல வ செலவுகளை நம்ம செய்யவேண்டியதாக இருக்கும் அவங்களோட உணவுகளுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க தங்கக்கூடிய விடுதிகளுக்காக இருக்கட்டும் அவங்க படிக்கக்கூடிய வகுப்புகளுக்காக இருக்கட்டும் நிறைய செலவுகள் ஏற்படும் அதுக்காக தான் நம்ம கல்விக் கடன் அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக நம்ம யார் வாங்கிறாங்கன்னு பார்த்தோன்னா க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள்தான் வாங்குறாங்க ஸோ அந்த கல்விக் கடன் அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு அரசு வங்கிகளாக இருக்கட்டும் இல்லைனா தனியார் வங்கிகளாக இருந்தாலும் கல்விக் கடன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வுங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்துட்டு மாணவர்கள் எப்போது தங்களுடைய படிப்புகளை முடிக்கிறாங்களோ முடித்துவிட்டு அவர்கள் வேலைக்கு பணி பணி இல்லைன்னா வேலைகளுக்கு சென்றவுடன் அவங்க வந்துட்டு திருப்பி கட்டக்கூடிய முறையைதான் பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல முறை அவங்களாம் படிச்சிக்கலாம் அவங்க இப்பதைக்கி அந்த செலவு பண்ணி படிச்சிக்கலாம் அவங்க வந்துட்டு ஒரு பணிக்கு வேலைக்கு அமர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையால்தான் கல்விக் கடன் முறை இருக்குது அது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு முறைதான்